விழுப்புரம் மாவட்டத்துலேன்னு பார்த்தீங்னா நிறைய காலநிலை இருக்குது பருவநிலை வந்து அப்போப்ப மாறிகிட்டே இருக்கும் காலையில் வெயில் அடிக்கும் சடனாக மழை பெய்யும் நல்லா மழை அடிக்கும் திடீர்னு வெயில் வெயில் அடிக்கும் அது மாதிரி பருவநிலை வந்து மாறிக்கிட்டே இருக்கும் டிசம்பர்லேருந்து ஃபிப்ரவரி வரைக்கும் பனி செம பனியாக இருக்கும் மார்ச்சுலேருந்து ஜூலை வரையும் வெயில் இருக்கும் ஆகஸ்ட்லேருந்து நவம்பர் வரைக்கும் மழை இருக்கும் இது எப்படின்னா இப்போ நம்ம வந்து இதை மட்டுமே எஸ்பெக்ட் பண்ண முடியாது மழைனா மழை மட்டும் எஸ்பெக்ட் பண்ண முடியாது வெயில்னா வெயில் மட்டும் எஸ்பெக்ட் பண்ண முடியாது வெயில் நாளில் எப்படா மழை வருன்னு இருக்கும் மழை நாளில் எப்படா வெயில் வருன்னு இருக்கும் அதே மாதிரி பருவநிலை தான் விழுப்புரம் மாவட்டத்தில் மோஸ்ட் மோஸ்ட்டாக இருக்கும் பனி டைமில் என்ன பண்ண முடியாது எதுவுமே பண்ண முடியாது எங்களால் சைக்கிளு எடுத்துகிட்டு வந்து வெளியே ஓட்ட முடியாது குழந்தைங்களுக்கு கோல்டு பிடிச்சிரும் நடக்கவே முடியாது எல்லா இடத்துலையும் பனி மூட்டமாகவே இருக்கும் ட்ரெயின் ஏதாச்சு நம்ம அவசரமாக வெளியே போகிறோம் ஒரு ட்ரெயின் பிடிக்கணும் அப்படின்னு போனன்னா ட்ரெயின் அன்றைக்கி தான் டிலேவாக வரும் காரணம் பனி பனி வந்து மறச்சுட்ருக்கு அதனால பனி டிலே அப்டின்னு சொல்வாங்கள் வெயில் காலம் வெயில் காலத்தில் சுத்தமாக எதுவுமே பண்ண முடியாது ஏசி இல்லைன்னா நம்மளால இருக்கவே முடியாது வேர்த்து கொட்டிகிட்டே இருக்கும் காலையில் வீட்டில் வந்து கிளம்பிட்டே இருப்போம் வேர்த்து ஒரு பக்கம் கொட்டிகிட்டே இருக்கும் ஏன்டா நம்ம கிளம்புறோம் அப்படின்ற மாதிரி ஆகிடும் ஸ்கின் ப்ராப்ளம் மேக்ஸிமம் ஸ்கின் ப்ராப்ளம் வரும் குழந்தைங்களுக்கு அங்கேங்க பொரி பொரி பொரி பொரியா வந்துரும் நம்மளுக்குமே ரேஷஸ் அதிகமாக இருக்கும் ஸ்வெட்டாவும் சொறிவோம் உடனே ரேஷஸ் ஸ்வெட்டாவும் சரிவோம் ரேஷஸ் ரேஷஸ்ஸு எல்லாமே வந்துடும் இந்த வெயில் காலத்தில் மழை காலம் மழை காலம் சொல்லவே தேவைல்ல இது ரெண்டுத்துக்கும் அப்டி உள்ட்டாவாக இருக்கும் சுத்தமாக நம்மளால கால எடுத்து வெளியக்கூட வைக்க முடியாது மழை அடி அடி அடின்னு அடிக்கும் ஆஃபீஸ் போகலான்னு கிளம்புவோம் மமழைழ வரும் மழையில் கொடை பிடிச்சிட்டு போனாலும் ட்ரெஸ்ஸு ஃபுல்லா நெனஞ்சிரும் அதுவும் செம தொல்லையாக இருக்கும் எப்போ பார்த்தாலும் புது புது நோயாக வந்துட்டுருக்கும் மழை காலத்தில் மழை காலத்தில் போயிட்டு இந்த சளி பிடிக்கும் பார்த்தீங்களா அதுவும் ஒரு ரெண்டு வாரம் மேலே இருக்கும் உடனே ஜூரம் வரும் எல்லாம் கன்டினியூஸாக இருக்கும் மறக்க முடியாத இன்சிடென்ட் என்னென்னா இந்த தானே புயல் தான் தானே புயல் வந்து நம்ம இதுவே ஒரு ஆட்டு ஆட்டிகிட்டு போயிடுச்சு இப்போல்லாம் மழை பெய்தோ இல்லையோ வெயில் அதிகமாக அடிக்கிது வெயில் அடிக்குதுன்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுற டைம் மழை அதிகமாக வந்து டோட்டலா காலநிலையே மாற்றிட்து